மீன் புடிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லைங்க தண்ணி வந்து இதாயிருச்சு ஒன்னுமே பண்ண முடியலை குஞ்சுங்கலாம் செத்து போயிடுது டிச்சு தண்ணி வந்துகிட்டே இருக்குது கெமிக்கல் வந்து பயங்கரமாக வருது அதனால் வந்து எங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வழி இல்லை அது என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு ஒன்றுமே இதாக மாட்டேங்குது நீங்கள் சொல்ல வேணும் இந்த கெமிக்கல் தண்ணிர் வரக்கூடாது குஞ்சுகள் பூரா சாகுது டிச்சி தண்ணி நிறையா வருது அங்கங்கே பார்த்திங்கன்னா வெள்ளங்கள் வந்து பெருகி வருதா நாங்கள் போய் இறங்கி பிடிக்க முடியிறதில்லை சரியான வெள்ளங்கள் வருது அதனால் பிடிக்க முடியிறதில்லை